என்னோடய எழுத்துப்பணி பார்த்திங்கனா இப்போ நல்லா சிறப்பாக போயிகிட்ருக்கு ஏன்னு பார்த்திங்கனா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஏனால் தமிழ் இப்போ பார்த்திங்கனா ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இதுக்கு முன்னாடி இப்போ தான் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் படைச்சுருக்காரு அதே மாதிரி நிறைய கம்பர் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்களெலாம் பார்த்திங்கனா நிறைய பாடல்கள் நிறைய அறிவுப் பூர்வமான கவிதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் எவ்வளோ எழுதியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பார்த்திங்கனா இந்தமாதிரி திருக்குறள் சம்மதமான ஏதும் அந்த கருத்துகள் கூட யாரும் வெளியே வர மாட்டேந்து அந்த கட்டுரைகள் எதுவும் வரலை இதனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நிறைய மாறிட்டிருக்கு சீர் குலைஞ்சிட்டிருக்கு இதை நம்ம சரி பண்ணிணா தமிழை நம்ப வணங்கணும் தமிழை நம்ம வளர்க்கணும் தமிழை வணங்கி எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அதுதான் என்னோடைய நோக்கமாக இருக்குது அதை நான் தமிழ் விரும்பி படிச்சுட்டுருக்கேன் என்னோடயத் தமிழ் தாய் மொழி தமிழ் அதனாலே நான் எல்லோருக்கும் எப்படி எழுதுவது எப்படி படிக்கிறது எப்படி அது தமிழோடய அர்த்தங்களை எப்படி உச்சரிக்கிறது இது எல்லாத்திலியும் மாணவர்கள் நல்லா தெளிவாக உக்கார்ந்து பொறுமையாக எழுதி நான்கு வரி இரட்டு வரி என்ற நோட்டெலாம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் அதெலாம் சொல்லித் தந்துட்டிருக்குறாங்க ஸ்கூலில் நாங்கள் தமிழ் மட்டும் நல்லா எப்படி மாணவர்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி நாங்கள் மாணவர்கள் மனநிலையைப் புரிஞ்சுக்கிட்டு எப்படி படித்தா மனநிலையில் ஏறும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாணவர்களுக்கு கற்று கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி தமிழ் எல்லோருமே தமிழில் இந்த நாட்டில் நிறையா கல்வியாளர்களை உருவாக்கணும் அதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டிருக்கேன் நிறைய நம்ம தமிழர்களை எல்லோரும் அரசு வேலையில் வாங்கணும் அதுதான் என்னோடைய சாதனையாக நான் செஞ்சுட்ருக்கேன்